பெண்கள் வந்து அன்றாடம் சந்திக்கும் சவால் என்ன அப்படினா மொதல்ல காலையில் எழுந்திரிக்கணும் எழுந்திரிச்சி குழந்தைகளுக்கு சாப்பாடு ரெடி பண்ணணும் வீட்டு வேலை செய்யணும் அப்றம் ஹஸ்பண்டை வேலைக்கு அனுப்பணும் அப்றம் நாங்களும் கிளம்பி வேலைக்கு போகணும் வேலைக்கு டைம் லேட்டாக போனால் ஓனர்ட்ட திட்டு வாங்கணும் வேலையோட டைம் எங்களுக்கு காலைல பத்து டு சாய்ந்தரம் அஞ்சு மணி வரைக்கும் இருக்கணும் ஃபஸ்ட்டு சேஃப்ட்டி இருக்கணும் எங்களுக்கு அங்கே வந்து நேரம் கரெக்டாக இருக்கணும் அந்த வேலை செய்கிற இடத்துல வந்து ரொம்ப ஒரு பாதுகாப்பான ஒரு சூழல் இருக்கணும் அப்படின்னா மட்டுந்தான் எங்களால வேலை செய்ய முடியும் இன்னொன்று என்ன அப்படினா வீட்லருக்கிறவங்களையும் பார்த்துக்கணும் குழந்தைகளுக்கு உடம்பு சரியில்லனா அதையும் பார்க்கணும் ஹஸ்பண்டுக்கும் உடம்பு சரியில்லனா அதையும் பார்க்கணும் எங்களோட வேலைகளையும் பார்க்கணும் எங்களையும் நாங்கள் பார்த்துக்கணும் இதான் நாங்கள் அன்றாட சந்திக்க வேண்டிய சவால்கள் ஒரு பஸ்ஸில் ஏறி இன்னொரு பஸ் மாறி கரெக்ட் டைமுக்கு போகணும் அங்கேருந்து கரெக்ட் டைமுக்கு வரணும் கொஞ்சம் லேட்டாகிருச்சின்னா திட்டுவாங்கணும் வேலைலேயும் சரி இங்கே வீட்டில் வந்தும் சரி நாங்கள் திட்டு வாங்கணும் இது எல்லாம் எங்களுக்கு ஒரு கஷ்டமான சூழ்நிலைதான் வேலைக்கு போய் எங்களுடைய சுய இதில் நாங்கள் சம்பாதிச்சா மட்டுந்தான் எங்களோட இதனால எங்களோட சொந்தக்காலில் நிற்க முடியும் அப்படி இருந்தால் மட்டுந்தான் எங்களுக்கு ஒரு மதிப்பு இருக்கும் இந்த விஷயம் எல்லாம் நாங்கள் டெய்லி சந்திக்கக்கூடிய ஒரு விஷயமாவே இருக்குது ஒரு சவாலான விஷயமா இருக்குது ஒரு போட்டி தேர்வுக்குன்னு போனால் அங்கே பாதி பேர்த்த ஃபேஸ் பண்ணி கேர்ள்ஸ் வந்து வரணும் அப்போ மட்டுந்தான் நாங்கள் இந்த இது பண்ண முடியும் நாங்கள் வந்து ஒரு கம்பெனியில் வேலை செய்யணும் அப்படினா நாலு பேர் நாலு விதமாக பேசுவாங்க அதையும் நாங்கள் காதில் போட்டுக்கிட்டு அந்த கம்பெனிக்காக ஒர்க் பண்ணி இன்வஸ்மென்ட் பண்ணி நாங்கள் வந்து எங்களோட சேலரி வந்து கைக்கு வர வரைக்கும் நாங்கள் எதுவும் பேசாமல் அமைதியாக இருக்கணும் வீட்டுக்கு வந்தால் குழந்தைகளுக்கு ஹோம் ஒர்க் சொல்லி தரணும் அவங்க படிக்க வைக்கணும் ரிட்டன் ஹஸ்பண்ட் வீட்டுக்கு வேலை வர்றதுக்குள் வேலை விட்டு வர்றதுக்குள்ள அவங்களுக்கு சமைக்கணும் மறுபடி நைட் எல்லா பாத்தரம் கழுவி வைக்கணும் ரொட்டின் லைஃப் எங்களுக்கு ஃபுல்லாக சவாலில் மட்டுந்தான் போகுது எல்லா டெய்லி நாங்கள் இந்த டே ரொட்டின் லைஃப் சவால் சமாளிச்சுட்டேதான் வர்றோம் ஒவ்வொரு பொண்ணுங்களும் இந்த நாட்டு இந்த உலகத்தில் பிறந்த எல்லா பொண்ணுங்களும் காலைலேருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் உழைச்சிக்கிட்டு மட்டுமேதான் இருக்கிறா நெக்ஸ்ட்டு இந்திய சமூகத்தில் பெண்களோட பங்கு எப்படி மாறி இருக்கிறது இந்திய சமூகத்தை பொறுத்த வரைக்கும் பெண்களோட பங்கு பாதிக்கு பாதி இப்போ வந்து வேலையும் சரி வேற ஒரு எல்லா விஷயத்துலியுமே ஆணுக்கு நிகராக பெண் கண்டிப்பாக இந்திய சமூகத்தில் நிற்கிறாங்க விண்வெளியில் கல்பனா சாவுலா மாதிரி இங்கேயும் எல்லாம் இருக்கிறாங்க விளையாட்ல விளையாட்ல அரசியலில் அண்ட் ஐஏஎஸ் அதிகாரி ஐபிஎஸ் அதிகாரி எல்லாத்துலேயுமே எங்களோட பெண் இது இருந்துட்டேதான் இருக்குது அப்பறம் என்ன சயின்டிஸ்ட்டு ஆர்டிஸ்ட்டு நல்ல ஒரு பைலட்டு எல்லாத்துலியுமே நாங்கள் பெண்கள் வந்து இந்திய பெண்கள் வந்து சாதிச்சுட்டேதான் வந்திருக்கோம் எங்கள் முன்னே அடிமை அடுப்புக்கு அடிமையாக இருந்த எங்களை வந்து நிறைய இதை வந்து மாத்தியிருக்காங்க ரொம்ப நாங்கள் மாறிடுறோம் இந்திய சமூகத்தை பொறுத்த வரைக்கும் பெண்கள் அடுப்பு அடிலேருந்து எல்லோருமே வந்து அறிவியல் விஞ்ஞானி வரைக்கும் வந்து வந்துருக்கிறோம் இந்தியாவில் பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கிறதா இந்தியாவில் வந்து முக்கியமாக பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கிறது சம் சில இடங்களில் மட்டும் கொஞ்சம் பாதுகாப்பு இல்லை எப்படி அப்படின்னா பாலியல் துன்புறுத்தல் அந்த இதுலெல்லாம் வந்து பெண்களுக்கு சுத்தமாக பாதிப்பில்லை பாதிப்பு அடைகிறோம் குழந்தைங்கள்லாம் ரொம்ப பாதிப்படைகிறாங்க இந்த துன்பத்தினால அதனால வந்து பெண் குழந்தைங்களுக்கு வந்து இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு அளவுக்குதான் பாதுகாப்பு நிறைய பாதுகாப்பு கிடையாது பெண் பிள்ளைகள தனியாக அனுப்ப மாட்டாங்க ஒரு ஸ்டேஜிக்கு மேலே அவங்கள அதிகமாக பேசக்கூடாது அந்த இடத்துக்கு போக்கூடாது இந்த இடத்துக்கு போக்கூடாது எல்லாம் எங்களுக்கு ஒரு சவாலான விஷயங்களா மட்டுந்தான் இருக்குது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நாங்கள் வந்து இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நல்லா எப்படி சொல்கிறது கேர்ள்ஸ் வந்து நல்லா சாதிக்கக்கூடிய பெண்களாக இருந்தாலும் ஒரு சில வீட்டில் குழந்தைங்கள வந்து வெளியே அனுப்பவே மாட்டங்கிறாங்க எதனால அப்படின்னா இந்த பாலியல் துன்புறுத்தல் ஒரே காரணத்துக்காகதான் அங்கே போகாத இங்கே போகாத எல்லாம் சொல்கிறாங்க பாதுகாப்பு அவர்களுக்கு கல்வியிலேயும் வேலைலேயும் சம வேலைவாய்ப்புகள் உள்ளன இருக்கிறதா அப்டின்னு கேட்டால் கண்டிப்பாக இந்தியப் பெண்களை பொறுத்த வரைக்கும் கல்வியிலேயும் சரி வேலைலேயும் சரி ஆணுக்கு சமமாக பெண் கண்டிப்பாக இருக்கிறோம் கல்வியில் பார்த்திங்கன்னா நல்லா படித்து ஐஏஎஸ் அதிகாரி ஆனவங்களும் பொண்ணுங்களும் இருக்காங்க ஆண்களும் இருக்காங்க அதே சமயம் வேலைலேயும் எல்லாம் எல்லாத்துலேயுமே நாங்கள் வந்து பெஸ்ட்டாக தான் இருக்கோம் எங்கனா மோஸ்ட்லீ வந்து கல்வியை பொறுத்த வரைக்கும் பொண்ணுங்க மட்டுந்தான் சாதிச்சுட்டு வர்றோம் ஃபஸ்ட் ரேங்க் வாங்கிட்டு வர்றோம் இதில் வந்து நாங்கள் வந்து இந்திய பெண்ணாக இருக்கறதுக்கு ரொம்ப பெருமைப்படுகிறோம்